எனக்கு மறக்க முடியாத பைக் பயணமாக இருந்தது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு தடவ தஞ்சாவூர் போனோம் அது தஞ்சாவூர் போய்விட்டு ஜாலியாக இங்கேருந்து கிளம்பி ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி கிளம்புனோம் கிளம்பி போய்விட்டு எல்லா பசங்களாக போய்விட்டு போகிற வழியிலே ஒரு ரெஸ்ட்டாரோட்டில் நிறுத்தி சாப்ட்டுவிட்டு எல்லாம் பா கிளம்பி போனோம் ஒரு மூணு வண்டியில் போனோம் ஜாலியாக இருந்துச்சு ஒரு ஆறு பேர் போனோம் போய்விட்டு தஞ்சாவூர் கோயிலை சுற்றி பார்த்துட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கே உள்ள டூரிஸ்ட் பிளேஸ்யெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறமா திரும்பி வீட்டுக்கு ஒரு ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் தாண்டி ஆகிடுச்சி ஒரு செவன் ஓ கிளாக் மாதிரி வந்தோம் செவன் ஓ கிளாக் மாதிரி வந்தோம் இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ச்சினா என் ஃப்ரெண்ட்ஸோடு போனோம் ஜாலியாக இருந்துச்சு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எங்க பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போய்விட்டு வந்தோம் அதனால் எனக்கு நொம்ப பிடிச்சிருந்ச்சு இதே மாதிரியே ஒரு பைக் பயணம் வந்து எங்கள் திருச்சி வரைக்கும் என் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பையனோடு என் தம்பியோடு போனேன் அவன் வந்து அவன் அக்காவை பார்க்கறதுக்காக போனோம் அது ரொம்ப பிடிச்சிருந்ச்சி எனக்கு ஏன்னால் நாங்கள் இயர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டி போல் கிளம்பிட்டோம் த்ரீ தேர்ட்டி போல் கிளம்பிட்டு அங்கே போய் சேர்கிறதுக்கு எப்படியும் ஒரு டென் ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சி ஆனால் ஸ்லோவாக தான் போனோம் நாங்கள் பைக்கில் மாதிரி எம்டி பைக்கில் போனோம் ரொம்ப ஸ்லோவாக தான் போனோம் போய்விட்டு வரதுக்கு ஈவினிங் டூ போய்விட்டு அவங்க அக்கா வீட்டில் சாப்ட்டுவிட்டு மத்தியானம் திரும்பி வந்தோம் இது மாதிரி ஒரு திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு நைட்டு டென் ஓ கிளாக் மாதிரி ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்ததும் அது ஏன் பிடிச்சிருந்ச்சினா பக்கத்து வீட்டு பையனோடு நாங்கள் பாட்டு கேட்டுகிட்டு ஜாலியாக என் தம்பியோடு போனதுனால் என் ரொம்ப பிடிச்சிருந்ச்சி